சிறு வயதில் நம்மளை பாதித்த வரலாறு அப்படினா உடன்கட்டை ஏறுதல் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க உடன்கட்டை ஏறுதல் அப்படினா கணவன் இறந்த பிறகு மனைவியும் உயிரோடு இருக்கும் போது அவங்க எரிஞ்ச ஏரியிற இதுலய நம்மளும் போய் படுத்தறணும் அப்படிங்குறாங்க அது வந்து என் மனதை ரொம்ப பாதித்த விஷயம்னா அது தான் சிறு வயதிலேருந்து அது எப்படி ஆனால் வந்து கணவன் இறந்தா மனைவி படுகிற மனைவி போய் செத்துரணும் மனைவி இறந்தால் கணவன் சாகக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் இல்லை கண் மனைவி மனைவிக்கு மட்டும் அப்படி ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு அந்த அந்த விதியை பார்க்கும் போது எனக்கு அது வந்து அது ரொம்ப வந்து வர கொஞ்சம் எனக்கு பாதிச்சிச்சு மற்றபடி மகிழ்ச்சி அப்படினா மற்ற வரலாறுல்லாம் படிக்கும் போது எனக்கு ஜான்சி ராணி வரலாறுனு ஒன்று இருக்கும் அது படிக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அந்த அந்த காலத்திலேயுமே ஒரு பெண் வந்து இந்தளவுக்கு சாதிச்சாங்க அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப என் மனதை ரொம்ப இது பண்ண விஷயம் அது ஒரு பெண் சாதிச்சிட்டு அந்த விஷயம் அந்த ஒரு பெண் சாதிச்சாங்க அப்படினா அது என்னோடய ம என்னோடய இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குற விஷயம்னா அந்த ஜான்சி ராணி வரலாறு தான் அவங்க எல்லாத்திலியும் முதல் இடத்தில் இருப்பாங்க வாள் வீச்சு வில் அம்பு குதிரையில் போகிறது இருக்கட்டும் போராக இருக்கட்டும் எல்லாத்துலயும் ஜெயித்து அந்த மாதிரி அவங்க வேலுநாச்சி அந்த மாதிரி வேலுநாச்சியார் ஒரு வரலாறு படைச்சுருக்காங்க அந்த வரலாறில் அந்த வரலாறும் பெரிய வகையான வரலாறாக இருக்கும் ஏன்னா அது வந்து அவங்க ஒரு ஆளாக இருந்து தனி ஆளாயிருந்து அவங்க கணவன் இறந்ததுனால் அதை கைப்பற்றுவாங்க அந்த வரலாறு அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ஜான்சி ராணி வரலாறு தான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வரலாறு இது உடன்கட்டை ஏறுதல் சொல்லிவிட்டு அது தான் என்னை பாதித்த வரலாறுன்னா அது மட்டும்தான் இது நம்ம இப்போ கணவன் இறந்ததும் மனைவி இறக்கிறாங்க போய் படுத் உடன்கட்டை ஏறிடனும் செத்திரணுன்றாங்க அதே மாதிரி மனைவி இறந்தால் கணவன் இறந்த கணவனும் போய் படுத்தால் அது எனக்கு வந்து ஓரளவு ஓகே ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படினு நமக்கு தோணணும் ஆனால் வந்து நமக்கு வந்து மனைவி கணவன் இறந்தால் மட்டும் மனைவி படுக்கணும் ஒரு வேளை மனைவி இறந்தால் கணவன் வந்து அது சாகக் கூடாதுங்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருந்து இப்போயுமே அது அந்த விஷயத்தை படிக்கும் போது எனக்கு ரொம்ப என் மனது ரொம்ப பாதித்துருக்கும் அதோடு இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் இருந்துருக்காங்களே அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு வரலாறு வரலாறுனு நம்மகிட்ட சொல்கிறாங்க ஆனால் அது வந்து இந்த மாதிரிலாம் இந்த நாட்டில் இருந்துருக்காங்க நம்ம நாட்டில்இருந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் ஒரு வரலாறு இந்த மாதிரிலாம் ஒரு ரூல்ஸ்ஸை ஃபாலோவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் ரூல்ஸ்ஸை ஃபாலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு மிக பெரிய இது தான் எனக்கு கொடுக்குது